நேரமும் வந்து பொருளும் கம்மியாக இருக்கும் போது நான் என்ன செய்வேன்னாக்க வந்து உப்புமா தான் ரொம்ப வந்து சீக்கிரம் குயிக் ப்ராகிரஸ்ங்கிறது உப்புமா தான் உப்புமா வந்து வந்து சமைக்கவே கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமே பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் இது அந்த காலத்துலேருந்தே எங்களோடைய மூதாதையர்லேருந்து இது தான் ரொம்ப ஒரு ரிலேஷன் வராங்க அந்தக் காலத்தை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக வந்து டைம் அவங்க சாப்பாட்டு டைம் ஆகிடுச்சி அவங்களுக்கு வந்து உடனே ப்ரிபேர் பண்ணணும் அப்படின்னா உப்புமா தான் தயாரித்து செய்வாங்க